ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு டுடே மெனு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணியில் வெரைட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி இருக்குது அப்புறம் வந்து ப்ரான் பிரியாணி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஆ மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸும் இருக்குது நான்வெஜ் மீல்ஸும் இருக்குது ஓகே ஆ நண்டு ஃப்ரை இருக்குது மேம் ஓகே ஓகே மேம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் நண்டு ஃப்ரையா மேம் மேடம் இன்றைக்கு கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கோம் வேறு ஏதா ஆடர் பண்ணுறீங்களா டெசர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் க்ரீம்மு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா க்லோப்ஜாம் ஃபலூடா அப்புறம் ரசகுல்லா இந்த மாதிரி இருக்குது மேம் ஓகே மேம்

ஆ இருக்குது மேம் ஆ ஷோர் மேம் கொடுத்துட்லாம் மேம் அட்ரெஸ் சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஆட்ரு வந்துடும் மேம் தேங்க்யூ மேம்